ஆ ஆ சார் மொபைல் ஷோரூமாங்க சார் ஆ சார் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டான அந்த விவோ வி டுவெண்ட்டி மொபைல் இது இருக்காங்க சார் ஓகே சார் என்னென்ன சார் ஃபியூச்சர்ஸுலாம் இருக்குது விவோ வி டுவெண்ட்டி செவன்ல ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகே ஓகேங்க சார் இதில் ஓகேங்க சார் ஓ இதோட இதோட அமௌண்ட் பிரைஸ் எவ்ளோங்க சார் வரும் ஓ ஓகேங்க சார் இதுக்கு கீழே எதுவும் இல்லையாங்க சார் ஓகே சார் ஓகேங்க சார் கேமரா நல்லா குவாலிட்டியில் இருக்கும் இல்லைங்க சார் ஓகே சார் இது இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்காங்க சார் சரி எவ்வளோங்க சார் எவ்வளோ அமௌண்ட்டு இயருக்கு எவ்வளோங்க சார் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே சார் ஓகேங்க சார் சார் விவோ வி டுவெண்ட்டி சவன் தவிர வேறு எதாவது ஃபியூச்சர்ஸ் மொபைல் இருக்காங்க சார் ம் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதுங்களாங்க சார் ம் ஓ அதுக்கும் சேம் அமௌண்ட்டு தானா சார் கீழே எதுவும் இல்லையாங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் எத்தனை மணிக்கு சார் எத்தனை மணிக்கு சார் ஷோரூமுக்கு வரட்டும் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தால் பார்க்கலாமாங்க சார் மார்னிங் டைமில் ஆ ஆமாங்க சார் மொபைல் வந்து பார்க்கறத்துக்குங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் காலைல கொஞ்சம் சீக்கரம் திறக்கமாட்டிங்களா சார் கடையெல்லாம் ம் கடையை சீக்கிரம் திறக்கமாட்டிங்களாங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் நான் நான் விவோ வி டுவெண்ட்டி சவன் தான் இப்போ நான் மொபைல் எடுத்துகிறேன்ங்க சார்

ஓகேங்க சார் ஓகே தேங்க்யூங்க